ஸோ எனக்கு கூடப்பொறந்தவங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் கூடப்பிறந்தது ரெண்டு பேர் என்னோடய வந்து ரெண்டு தங்கைகள் ரெண்டு பேரும் வந்து ரெட்டயர்கள் ஸோ இவங்கள்ட்ட ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு படிக்கிற விஷயத்தில் வந்து எனக்கும் என் தங்கைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஸோ சாப்பாட்டு விஷயமாக இருந்தாலும் சரி வீட்டில் ஏதாச்சும் புதுசாக வாங்கித்தராங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அது அன்னில வந்து ஏதாச்சும் வெள்ல போகிறது அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பஞ்சாயத்து வரும் ஸோ வந்து ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா படிப்பு அதாவது ஜென்ரல் நாலேட்ஜான ஒரு விஷயம் ஜென்ரலா ஒரு விஷயம் பேசும் போது மற்றும் தான் ஒரு வந்து ஒற்றுமை இருக்கும் மற்றபடி வந்து சண்டை அடிக்கடி சண்டைதான் வந்துட்டு நடக்கும்